ஹலோ யார் ஆமாண்ணா கேப் ட்ரைவர் நான் தான் அப்படியா என்னைக்கி போகணும் வர்ற இருபத்தி ஏழா அன்னைக்கி எத்தனை மணிக்கு காலையிலன்னா காலையில் வேற எங்கேயும் போக வேண்டியது இருக்கா தூத்துக்குடி மால் அப்படி கோயிலுக்கு அப்படியா சே அப்படினா ஒரு காலையில் ஒரு அஞ்சரைக்கு எந்திரி எந் கிளம்புவோம் ஆமாம் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்கள் லொக்கேஷன் திருச்செந்தூரா சரிண்ணா அப்படின்னா நான் ஒரு அஞ்சரைக்கு போல் அங்கே திருச்செந்தூர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் தூத்துக்குடியில் வந்துட்டு

ஆ நாங்கள் காலைல வந்திருவோண்ணா நாங்கள் காயல்பட்டிணோம் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் ஆ சரி வந்திருவோண்ணா இது கிலோ மீட்டருக்கு நாற்பது ரூபா போடுவோண்ணா இது எத்தனை பேர் வரீங்க அப்படியாண்ணா சரிண்ணா

ஆ சரிண்ணா ஏ செவன் சீட்டர் காரே போட்டிருவோம் சரிண்ணா இது அங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன் சே இது அமௌண்ட் அட்வான்ஸ் எதுவும் தரீங்களா டோட்டலானா இது கிலோமீட்டர் அங்கே போய் தான் பார்க்கணும் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போறீங்கன்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க தூத்துக்குடி மால் போகணும் கோவில் போகணுன்னு ஆ ஆனால் அங்கே போய்ட்டு லாஸ்ட் தான் நாங்கள் ரேட் சொல்லுவோம் ஆமாம் எப்படியும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வரும்ணா சாப்பிட்லாம் ஆனால் அங்கே பக்கத்திலே ஹோட்டல் இருக்குது நல்லா பெ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது எட்டயபுரத்திலே ஆ தெரியுண்ணா இது ப்ரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்ற வேண்டியதாண்ணா காலைல சாப்பாடு அப்படினா சரிண்ணா அப்படினா அங்கேயே பக்கத்து பக்கத்திலே இருக்குது ஆ சரிண்ணா சரிண்ணா கூட்டிடுப் போயிடுவோம் சரி அப்படினா நான் ஒரு ஆ சரிண்ணா கா இருபத்தி ஏழாந்தேதிதாண்ணா ஆ சரிண்ணா அப்படினா கால் பண்ணுறேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணுறேன்

ஆ சரிண்ணா சரி எதுனாலும் கேளுங்கள் நாள் சொல்கிறேன் சரிண்ணா தேங்க்யூண்ணா